சுகாதர மா சுகாதரத் துறையிலேருந்து மாதமா இருக்கும் போதில் மாதமா இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இப்போ செ செய்கிறாங்க மூணாவது நாலாவது மாசத்தில் எட்டாயிரம் எட்டாவது மாசத்தில் ரெண்டாயிரம் இப்போ எட்டாயிரம் கொழந்த பிறந்த பெறகு எட் எட்டாயிரன்னு கொடுக்குறாங்க அது நல்ல திட்டமாக இருக்குது அது எதுனாலும் ஒரு உதவியா இருக்குது அது மாதிரி தடுப்பூசி போடறதக்கும் அங்கன்வாடி ப ஸ்கூலில் க பள்ளிக் கூடத்தில் போய் போட்டு வந்துடுறோம் அதுவும் நல்லாயிருக்கு நடமாடும் சுகாதார துறையிலேருந்து மாத்திரை ம எல்லாமே வீடுகளுக்கு எல்லாமே கொண்டாந்து கொடுக்குறாங்க அது ஒரு நல்ல திட்டமாக இருக்குது சுகரு பிரஸரு மாத்திரை எல்லாமே ஆக ஆஸ்பத்திரி போகாமல் தெருவுலேயே கொண்டாந்து கொடுக்குறாங்க அது ஒரு நல்ல திட்டமாக நல்லா இதாக இருக்குது